ஆக்சுவலாக எனக்கு டிராயிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் வந்து நம்மளுக்கு வரைய சொல்லித் தருவாங்க ஸ்கூலில் டிராயிங்குனே தனியாக பீரியட் இருக்கும் சின்ன சின்ன பிக்சர் தான் வரைஞ்சி போடுவாங்க அதில் வந்து நம்மளை நோட்டில் காப்பி பண்ண சொல்லுவாங்க அதை வந்து சின்ன சின்ன இமேஜாக இருந்தாலும் அந்த டைம்ல வரையிறது வந்து அது ரொம்ப ஸ்டரகில் ஆனால் இப்போ வரையிறது ஈஸி தான் ஸோ சின்ன வயசில் இந்தமாதிரி சின்ன சின்ன பிக்சர் வரைஞ்சி தான் நான் டிராயிங் வரைய கற்றுக்கிட்டேன் டிராயிங் பீரியடையும் தாண்டி அதர் சப்ஜெக்டில் நம்மளுக்கு பிராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதை வரைஞ்சிட்டு வாங்க இல்லைன்னா அதை வரைஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க அது டாகோ கேட்டோ இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் பிக்கோ இல்லை அந்த புக்கில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டிராயிங்கோ நம்மளுக்கு வந்து வரைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது தப்போ சரியோ அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு போய் நம்மளோடய ஸ்டாஃப்கிட்ட காமிப்போம் அவங்க சொல்ற கமெண்டில் தான் நான் ஆக்சுவலா என்னோடய டிராயிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் டிராயிங் இப்படி இருந்தால் ஓகே தான் அப்படி இருந்தால் ஓகே தானு நானும் விட்டிருவேன் ஆனால் அதன் பிறகு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து நம்ம டிராயிங் பார்த்து கமெண்ட் பண்ண பண்ண இது இப்படி வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருந்துருக்கும் அப்படி வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் தான் என்னோடய டிராயிங் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் டிராயிங்குனு தனியாக காலேஜ் ஸ்கூல்ஸ் ஏதாவது இருக்கான்னால் மேபி எனக்கு தெரிஞ்சு இல்லை மேபி இருக்கலாம் நம்ம டிராயிங் வரையும்போது ஆக்சுவலாக தனியாக உக்காந்து வரைஞ்சா அப்போ வந்து அந்த டிராயிங் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி நிறையா ஓவியர்களெலாம் இருப்பாங்கல்ல அவங்க அதிகமான டைம் வந்து டிராயிங்கு ஸ்பென்ட் பண்ணும்போது தனியாக தான் ஸ்பென்ட் பண்ணுவாங்க நிறையா கூட்டத்துக்கு நடுவிலையோ சம்திங் அதிகமா இருக்கிற இடத்துலையோ அவங்க வந்து ஆக்சுவலாக உக்காந்து வரைய மாட்டாங்க தனியாக தான் உக்காந்து வரைவாங்க ஆன்லைனில் இப்போது நிறையா டிராயிங் சொல்லித் தராங்க முக்கியமாக பென்சில் டிராயிங் பெயிண்டிங் டிராயிங் பென்சிலை இந்த கோணத்தில் ஷார்ப் பண்ணி நீங்கள் டிராயிங் பண்ணீங்கன்னால் அந்த டிராயிங் லுக் நல்லா இருக்கும் ஃபேஸ்னா ஒன் சைடு மட்டும் ஐப்ரோ போடுங்கள் ஒன் சைடு வந்து ஹேரை மட்டும் இழுத்து விட்டுடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லித் தருவாங்க ஆன்லைனில் ஸோ இந்தமாதிரி ஆன்லைனில் நிறையா சொல்லித் தரதை வச்சு நான் என்னோடய டிராயிங்கை இம்ப்ரூவ் பண்ணினேன் அதையும் தாண்டி ஆன்லைனு ஆஃப்லைன் அதையும் தாண்டி நம்மளோட இமேஜின் அந்த டிராயிங் ஆக்சுவலாக நம்ம நாமளே இமேஜின் பண்ணி வரையற டிராயிங் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் டிராயிங் நிறையா தடவை நிறையா வரைஞ்சிருக்கேன் ஆனால் அது வந்து எல்லாத்திட்டையும் காமிச்சு அதை ஃபேமஸ் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சதில்ல